லலிதா ஹோட்டலுங்களா அண்ணா நான் மூக்கனுரிலிருந்து பேசுறேண்ணா இந்த மாதிரி நேற்றி சாப்பாட்டுக்கு ஆர்ட்ரு சொல்லிருந்தேண்ணா ஆ ஆ ஆ நாங்கள்தாண்ணா மூக்கனூர்கார்தாண்ணா உங்களுக்கு தெரியுமில்ல நேற்று வந்துருந்தேனல்லண்ணா பார்த்திங்கல்ல ஆ சரிண்ணா சொல்லி இருந்தேன் அதுதான் அவங்கள்லாம் கேளான் குழம்பு வேண்டாங்கிறாங்கண்ணா மட்டன் சிக்கன்தாண்ணா வேணுங்கிறாங்க திடீர்னு பண்ணமோ அண்ணா எங்களுக்கு வேண்டி எதாவது பண்ணி கொடுங்கண்ணா நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி அண்ணா அண்ணா அது வீணாக போகிறதுக்கு நாங்கள் வேணா காசு வேணா கொடுத்துடுறோண்ணா என்னண்ணா இல்லைண்ணா அந்த மாரிலா இல்லைண்ணா நீங்க காசு அதுக்கும் சேர்த்தி நாங்கள் பா நீங்கள் வாங்க்கிங்க அதலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா நான் இப்பவே வேணா பசங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன் சரிண்ணா அதல்லாம் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லண்ணா நீங்கள் அந்த மாரிலாம் தப்பாக நினச்சிக்காதிங்க ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா பசங்க இப்போ வருவாங்க நீங்கள் அதை ரெடி பண்ணி கொடுத்துருங்க அரை மணி நேரமாண்ணா சரிண்ணா அரை மணி நேரலான் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா அதை குழந்தைக்கு எடுத்து கொடுத்துருங்கண்ணா அதலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாராவது அனாதை இல்லத்துக்கு கொடுத்துருங்க சரிண்ணா அதுக்கு உண்டான காசு நான் கொடுத்து அனுப்பிடுறேண்ணா